இது வந்து கோலம் போடுறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு பெரிய கல்ச்சுரல் இதுதான் இது வந்து கோலம் போடுறது இந்த மார்கழி மாதம் தான் கோலம் போடணும் அப்படின்றது இல்லாமல் இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து டெய்லியும் தண்ணி தெளித்து டெய்லியும் கோலம் போடுவாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து கலாச்சாரம் அப்படின்றதுலாம் தாண்டி எங்கள் அம்மாவால் ஸ்ட்ராங்காக நம்ம வீடு ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க பாக்கிறதுக்கு நல்லாயிருக்கணும் சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே கோலம்லாம் போடுவோம் அதுவும் இந்த ஃபங்ஷன் டைம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஃபங்ஷன் டைம்ஸ்லாம் நிறைய கலர்பொடியெல்லாம் போட்டு அது வந்து நல்லா போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கோலம் போடுறது அப்படின்றது நல்லா ஒரு இதாக இருக்கும் அதுமாதிரி இப்போ நெத்தியில் குங்குமம் வைக்கிறது அப்படின்றது வந்து இப்போது மேரேஜ் ஆகிட்டு அப்படின்னா அது நெத்தியில் குங்குமம் வைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல எல்லோருக்குமே அது கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்ற சொல்கிற வீடும் இருக்காங்க அது எல்லோருக்குமே புடிச்ச ஒரு இதாக தான் இருக்கும் கோவிலுக்குல்லாம் போய்ட்டு நிறையா பூஜை செய்யுறது இப்போ அப்படின்றதுலாம் இப்போது சண்டே சண்டே வந்து கண்டிப்பாக நாங்கள் மாஸுக்கு போவோம் ஏன்னா மாஸுக்கு போகணும் அது மாஸுக்கு போகல அப்படின்னா சின்ன வயசுலேருந்து அதை வந்து எங்கள் வீட்டில் திட்டியே வளர்த்துட்டாங்க சண்டே வந்து மாஸுக்கு போகணும் அப்படின்றது கட்டாயம் அதை வந்து போகல அப்படின்னா எங்கம்மா அவ்வளோதான் அன்னைக்கு அந்தமாதிரி ஒரு இதாகவே எங்களை வளர்த்ததுனால சண்டே மாஸுக்கு போகிறது வந்து ஒரு டியூட்டி மாதிரி ஆயிடுச்சு சண்டே மாஸுக்கு போகல அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி இதாகிட்டு சண்டே ஆனால் கண்டிப்பாக மாஸுக்கு போய்டுவோம் அதேமாதிரி இப்போது ஃபங்ஷன் டைம் இப்போ வந்து கிறிஸ்மஸ் இருக்கு இல்லை வந்து நியூ இயர் வருது அப்படின்னா அந்த டைம்லலாம் அது எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து மாஸுக்கு போகிறது வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக ஏன்னா நியூ ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அந்தமாதிரி மாஸுக்கு போகிறது வந்து ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும் இந்த ஃபாஸ்ட்டிங் இருக்கிறது அப்படின்றது வந்து நாற்பது நாள் வந்து நோம்பு எங்கள் இதில் வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா தவக்காலம்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்ட்டிங் பீரியட் அப்போது தான் இது பண்ணுவாங்க ஈஸ்டர் டைமில் வந்து எல்லோரும் வந்து இந்தமாதிரி ஃபாஸ்ட்டிங்லாம் இருப்பாங்க அந்த டைமில் வந்து ஒரு நாற்பது நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்க ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் வந்து என்னன்னா மார்னிங் சாப்பிட மாட்டாங்க இல்லை வந்து ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க அந்தமாதிரிலாம் இருப்பாங்க அது வந்து அந்த ஃபாட்டி டேஸ் மட்டும் மற்றபடி பர்ட்டிக்குலராக ஒரு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கடவுளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சனிக்கெழமைனா மாதாவுக்கு விரதம் இருக்கணும் அந்தமாதிரி ஒரு ஒருத்தங்க அவங்களோட பிலீஃவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருப்பாங்க அது இப்போ ரொம்ப எல்லோருமே ஹோலா கடைப்பிடிக்கிறது அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டிங் பீரியட் அந்த நாற்பது நாள் இந்த மார்ச் டைமில் வந்து ஈஸ்டர் டைமில் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க